நான் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி சன் ஏஜென்சி அப்படிங்குற ஒரு நிறுவனத்தில் ஒரு ஃப்ரிட்ஜி வாங்கின எல்ஜி ஃப்ரிட்ஜி அந்த ஃப்ரிட்ஜி வாங்கும் போது ஒரு பன்னிரெண்டாயிறரூபா தான் ஆனால் அதில் நிறைய கலர் வந்து ரொம்ப அழகு கலர் க்ரே கலரு அதில் வந்து அப்போ வந்த மாடல்லையே நமக்கு ரொம்ப நேரம் டோர் திறந்துருந்துனா அது அலாரம் கொடுக்கும் அந்த மாதிரி மாடல் இருந்துச்சு அதில் வந்து அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமாக அது இருக்குதுன்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு இருந்தன் எல்லாரும் சொன்னாங்க இதை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜி இருக்கு ஆனால் இந்த மாதிரி சவுண்டுலாம் வர்லையே உங்கள்து இப்போ வாங்கி இவ்வளவு புதுசாக ஒரு நல்லா அட்வான்ஸ் மாடல்லாம் வாங்கிருக்கிங்கன்னு சொன்னாங்க அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் அது கலர் க்ரே கலரு ஆனால் அது பார்க்குறது அழகாக தெரியும் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜி வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனால் இது வரைக்கும் அது ரிப்பேரே ஆகல அவ்வளோ ப்ராப்பராக அது ஒர்க் ஆயிட்டே இருக்குது ஒன்று ரெண்டு சமயத்தில் அந்த ஐஸ் கட்டி வைக்கிற இது மட்டும் தான் நாங்கள் மாத்திருக்கோம் மற்றப்படி அதில் எந்த மாற்றமும் ஏற்படல்ல அது மாதிரி கூலிங் ஆகுறது கரெக்டான கூலிங் கரெக்டாக நிதான நம்ம என்ன கூலிங் ச டைமுக்கு வைக்கிறமோ அந்தளவுக்கு கூலிங் தேவைப்படுற மாதிரியே இருக்கும் அது அதுவாகவே ரொம்ப கட்டியாகிடுது ஐஸ் கட்டி ஆகிடுது அதிகமாகவே கூலிங் ஆகாமல் போகறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இவ்வளோ வருஷம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த ஃப்ரிட்ஜி அது மாத்திரம் இல்லை அது பொருள் வச்சாலும் கூட ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி எந்த பொருளும் அவ்வளோ சிக்கிரத்தில் வேஸ்ட்டாகாது பத்து சில சமயம் எட்டு பத்து நாள் கூட நாங்கள் வெளியூர் போயிருந்தால் கூட அது பொருள் வச்சிட்டு போயிருந்தால் கூட அது எதுவுமே வேஸ்டாகாம இருக்கும் எனக்கு அதனால இது வரைக்குமே நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு வேறு ஃப்ரிட்ஜி ஆனால் எனக்கு அதுவே ரொம்ப யூஸ் ஃபுல்லாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கிறதுனால நான் அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் மருமகள் மகள்லாம் கூட என்னம்மா இத்தனை வருஷம் இதுவே வச்சிகிட்டு இருக்கிங்க புதுசாக வேறு புது மாடல்லாம் வந்துருக்கும்மான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எனக்கு அதன் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு அதை இது வரைக்கும் வச்சிகிட்டு இருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு